எனக்கு வந்துட்டு ஓட்டப் பந்தயம்னா ரொம்ப பிடிக்கும் ஓட்டப் பந்தயத்தில் வந்துட்டு ஆறு பேர் ஏழு பேர் அந்த மாதிரி வந்துட்டு ஓடுவாங்கள் அதில் வந்துட்டு நம்ம இரைக்கிற அளவுக்கு நல்லா ஓடணும் ஓடுனதுக்கு அப்புறம் அப்படி ஓடும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இடிச்சிக்காமல் நமக்கான ட்ராக்ல நம்ம கரெக்டாக ஓடணும் இல்லை ஃபாஸ்ட்டாக ஓடும் போது நல்லா எனர்ஜிக்கா எனர்ஜிடிக்காக இருக்கும் நல்லா வேர்க்கும் நல்லா இருக்கும் அப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சிக்காமல் பொறுமையாக நிதானமாக நமக்கான ட்ராக்ல நம்ம ஓடுனோம்னா நம்ம எப்படியும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்காவது நம்ம வின் ஆயிடுவோம் அப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு செலக்ட்டானத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு செகெண்டு தேர்டு செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ரவுண்டு வைப்பாங்க அதில் ஃபைனல் செலக்ஷன்னு ஒன்று வரும் அந்த ஃபைனல் செலக்ஷனுக்கு அப்புறமும் அதிலையும் யார் ஃபஸ்ட்டு வராங்கள் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு வைப்பாங்க இதுமாதிரி நிறைய ரவுண்டு வந்துட்டு ஓட்டப் பந்தயத்திலையும் வைப்பாங்க அப்புறம் வந்துட்டு ரிலே ரிலே வந்துட்டு ஒரு கிரௌண்டை சுற்றி ஃபோர் வே ட்ராக் மாதிரி போட்டிருப்பாங்க அதில் ஃபோர் மெம்பர்ஸ் இருப்பாங்கள் ரிலேல வந்துட்டு எங்கள் ஸ்கூல்ல நான் பார்த்தப்ப வந்துட்டு சேரா சோழா பாண்டியா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நாலு டீம்மா வச்சிருந்தாங்கள் அந்தந்த கார்னர்லையும் நாலு நாலு பேர் நிற்பாங்க அவங்க வச்சிருக்கிற அந்த ஒரு ஷீல்டு அண்டு மெடல் மாதிரி ஒன்று இருக்கும் அதை இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ்ஜுக்கு ஒருத்தர் கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ்ஜு இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ்ஜி அப்படின்ட்டு நாலு ரவுண்டுக்கு இருப்பாங்கள் அப்படி கொடுத்துட்டு வரும்போது அதில் எந்த இந்த நாலுதில் அந்த எந்த எந்த அணி வந்துட்டு வின் ஆகுதோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள் சேரர் சோழர் பாண்டியர் பல்லவர் அப்படின்ட்டு இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு கப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ஸோ எனக்கு வந்துட்டு இது ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும்